சமையலில் அரிதான பொருள் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்பவும் சமைக்கிற பொருளில் நம்ம காய்கறிகள் மற்றும் பருப்பு வகைகள் எது சமைச்சாலும் வந்து மஞ்சத்தூள் வந்து போட்டுக்குவோம் அந்த மஞ்சத்தூள் வந்து கிருமிநாசினி அது வந்து நம்மளோடய உடல்நலத்திற்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி கடல்லெண்ண யூஸ் பண்ணுவாங்க கடலெண்ணெய் அப்படின்னு சொன்னா அதிக கொழுப்பு சத்து இல்லாமல் நம்ம உடல் நலத்திற்கு வந்து நல்லதை செய்யக்கூடிய ஒரு எண்ணெயாக இருக்குது தேங்காய் எண்ணெய் அதிகமாக எடுத்துக்கலாம் அது உடலில் கொழுப்பு சத்துயெல்லான் ஏற்படுத்தாது எடையும் அதிகரிக்காது நல்ல ஒரு சிறந்த ஒரு பொருளாக இருக்கும் அந்த கடல்ல தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சுண்டல் அதிகமாக எடுத்துக்கலான் சுண்டல் மஞ்சத்தூள் போட்டு வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு இது பண்ணலாம் முருங்ககீரை சீரகம் மிளகு அந்த மாதிரி போட்டு முருங்கக்கீரை உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வதக்கி அதை சாப்புடிடலான் அதுவும் ரொம்ப உடல் நலத்திற்கு நல்லதாகருக்கும்